அது வந்து தெலுங்காரர் வந்து தமிழ்காரர்களோட இருந்து தமிழ் கற்றுக்கிறாங்க தமிழ்காரர்கிட்ட இருக்கக்குள்ளே தெலுங்காரர் வந்து தமிழ் பேசுவாங்க அப்புறம் தெலுங்காரர் தெலுங்காரருக்கிட்டே போனாங்கன்னா அங்கே தெலுங்கு பேசுவாங்க அப்போ வந்து அவங்க தெலுங்குகாரர் கேட்பாங்க இங்கே வந்த நம்ம பேசி தெலுங்கு பேசுறியே தமிழ்காரர்ட்ட எப்படி இப்படியெல்லாம் பேசுனீங்க கேட்பாங்க சின்னப்பிள்ளைங்களில் அதுக்கு அவங்க சொல்வாங்க தமிழ்காரர் தமிழில் பேசணும் தெலுங்குகாரர் தெலுங்கு பேசணும் நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம பாஷைய பேசணும் அவங்க ஊருக்கு போனால் அவங்க பாஷைய பேசணும் ஆந்திராவுக்கு போனால் ஆந்திரகாரருடைய பாஷைய பேசணுன்னு கேட்பாங்க ஆந்திராகாரர் பேசுகிற பாஷை எப்படின்னு அவங்க கேட்டால் அதுக்கு இந்த பிள்ளைங்க சொல்லுமாம் ஆந்திராகாரரும் நம்மளை மாதிரி தெலுங்கு தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க வந்து நம்ப இழுத்து இழுத்து பேசுறதில்ல அவங்க இழுத்து இழுத்து பேசுகிறாங்க அது நம்ப ஒரு வாரத்துக்கு இருந்தோம்னா அந்த தெலுங்கும் கற்றுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷியமே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்காரர்ட்ட தெலுங்குகாரர் பிள்ளைங்கள் சொல்லுமாம் அதுக்கு அந்த தமிழ்கார அக்கா வந்து எங்களாலலாம் பேச முடியல பிள்ளை நீங்கள்லாம் பேசுறிங்கன்னா நாங்கள் தெலுங்குலேயே இருக்கிறோம் அது வந்து சின்னதுலேருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் பேசி பழகிக்குங்கோ நீங்கள் வந்து தமிழ்காரர் தெலுங்கு கத்துக்கணுன்னா அது கஷ்டந்தான் அப்படின்னு அவங்க சொல்வாங்க